நகரம்ங்கிறது வந்து நாம் வந்து ஜாலியாக போய் சுற்றிப் பாக்கிறது ட்ரெஸ் வாங்கிறது அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கூடலாம் போய் ஜாலியாக விளையாடுறது அதுவும் அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பூங்கா இருக்கும் அப்புறம் வந்து ஊஞ்சல்லாம் இருக்கும் ஜாலியாக விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கூட நல்லா அரட்டை அடிப்போம் அதேபோல் கிராம கிராமங்களில் வந்து திருவிழாலாம் பார்க்கப் போவோம் அப்புறம் தீ மிதிக்க இந்தமாதிரி சில விசயத்துக்காக கிராமத்துக்குப் போவோம் கிராமத்துக்குப் போய் அங்கேயும் ஜாலியாக விளையாடுவோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் அங்கே விக்கிறதெல்லாம் வாங்குவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம் இதேமாதிரி கிராமத்தில் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிராமத்தில் வந்து நல்லா மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் கிடைக்கிற பழங்கள்லாம் நம்ம நல்லா சாப்புடுவோம் நல்லா ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்கூடலாம் அதுக்கப்புறம் நகரத்தில் வந்து நம்ம வந்து எதுக்குப் போவோம்னா ட்ரெஸ் வாங்கிறதுக்காக இந்தமாதிரி நகரத்துக்கெல்லாம் போகும்போது சுற்றிப் பார்க்கிறதுக்காகதான் போவோம் அந்த அதே போல் கிராமத்துக்கு நம்ம எதுக்கு வர்றோம்னா கோவிலுக்கு வருவோம் இல்லைனா இந்தமாதிரி திருவிழா இந்தமாதிரி வைச்சாதான் நம்ம வந்து கிராமத்துக்கு வருவோம் ஆனால் நகர நகரங்களை விட கிராமத்துக்கு வந்தால்தான் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்கூடலாம் ஜாலியாக விளையாடலாம் நகரத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்க்க வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கமாதிரி இருக்கும் ஆனால் அதே கிராமத்தில் வந்து கிராமத்தில்தான் பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நகரத்தில் வந்து யாரையும் வெளியில் விடமாட்டாங்க உள்ளேயேதான் வச்சு இருப்பாங்க ரொம்ப டீசென்ட்லாம் பார்ப்பாங்க ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை எங்கே வேணாலும் விளையாடலாம் எப்டி வேணா இருக்கலாம் ஆனால் ஜாலியாக இருக்கும் அதனாலதான் எல்லா பிள்ளைங்களுமே கிராமத்தை விரும்புறது கிராமத்தில் வந்து நல்லா பல பழமரங்கள் நிறையா பூச்செடிகள் எல்லாம் இருக்கும் நகரத்துலேயும் இருக்கும் ஆனால் கிராமத்தில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும் நாங்கள்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலெல்லாம் விளையாண்டுருக்கோம் சில்லிக்கோடு ஓடிப்புடிச்சு கபடி இந்தமாரி கொக்கோ இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கோம் அதெல்லாம் ஒரு ஜாலியான இது ஆனால் நகரத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியிலேயே வர முடியாமல் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க வெளிலேயே விடமாட்டாங்க யாரும் அதனால எல்லோரும் எப்போதும்போல் நம்ம வந்து பிள்ளைங்கள வந்து ரொம்ப கட்டுப்பாடாலாம் வச்சுக்க கூடாது நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நல்லா ஜாலியாக விடணும் ஃப்ரீயாக விடணும் ஆனால் நகரத்தில் வந்து என்னனா ஒரு சுற்றிப் பாக்கிறதுக்காக போகலாம் ஆனால் கிராமத்தில் வந்து அப்படி இல்லை எல்லா விஷயமும் இருக்கும் திருவிழா தீமிதி இந்தமாதிரி விசயத்துக்கெல்லாம் எல்லோருமே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கூட நல்லா ஜாலியாக சுற்றிப் பாப்போம்